தண்ணீரை வடிகட்டி சுத்திகரிக்க நாங்கள் எந்தவொரு ஆவணங்களையும் உபப்பு உபயோகிப்பது இல்லை ஏனென்றால் மிகச் சிறந்த பொருள் மண்பாண்டம் ஒன்று எங்களதின் க மிகப்பெரிய ஆயுதமாக உள்ளது மண்பாண்டத்தில் குழாயில் வரும் தண்ணீரை நேரடியாக பிடித்து நாங்கள் உபயோகிக்கின்றோம் மண்பாண்டங்களில் வைக்கும் நீர் தன்னைத்தானே சுத்திகரித்து கொள்வதால் எங்களுக்கு எந்தவொரு ஆவணங்கள் எந்தவொரு நோய் கிருமிகளும் தொற்று வர வருவதில்லை ஆகையால் நாங்கள் வீட்டு முறைகளில் மண்பாண்டங்களை உபயோகிப்பதே மிகச்சிறந்த மிகச்சிறந்த ஆபரணம் ஆவணமாக யூஸ் உபயோகிக்கின்றோம்